ஹலோ ஆ சொல்லுங்கள் ஓகே அப்படிங்களா எத்தனை ரூம் இருக்குது உங்கள்து ம் டபுள் பெட்ரூமுங்களா சிங்கிள் பெட்ரூமா

அது நிறையா ப்ராண்ட் இருக்குது ப்ராண்டை பொறுத்து ரேட் அதிகமாகும் கம்மியாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க

சரிங்க சரிங்க எல்லாமே நம்ம லைட் லைட்டாக வந்துட்டு அடிச்சிக்கலாம் டார்க்காக இல்லாமல் லைட் கலராக இருக்கிறத வந்துட்டு அந்த மாதிரி அடிச்சிக்கோங்கள் ப்ளூ ப்ளூ கலர் ஆ பிங்க்கு கலர் அந்த மாதிரி நம்ம அது கொடுக்கும் போதே நீங்கள் க கடைக்கு அதே நேர்ல வந்தீங்கன்னால் கூட உங்களுக்கு என்னென்ன மாதிரில்லாம் வேணுமோ அது கலர் வேணுமோ அது நம்ம பார்த்துன்னோம்னா நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் பெட்ரூம் வந்து பிங்க்கு கலர்ல லைட் பிங்க் அடிச்சீங்கன்னால் கொஞ்சம் எடுப்பாக தெரியும் ஹாலுக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நீங்கள் டார்க்காக வேணும்னாலும் நம்ம டார்க்காக அடிச்சிக்கலாம் ஆ இல்லைன்னா எப்படி சொல்கிறது அது க்ரீன் கலர்ல கொஞ்சம் அதிகமாக டார்க்காக லைட்டாக இருக்குது அந்த கலர் வேணா அடிச்சிக்கலாம் நல்லாருக்கும் இப்போ கூட ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அவுட் சைட் வந்துட்டு ம் நம்ம இந்த சிமெண்ட்டு கலர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆ இந்த வெளியிலலாம் இப்போ சிட்டி சைட்லலாம் அந்த மாதிரி அடிச்சிகிட்ருப்பாங்க பார்க்கறதுக்கு சும்மா பெயிண்ட் அடிக்காத மாதிரி இருக்கும் ஆனால் அடிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் நம்ம அது கூட நிறைய டிசைனெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஆமாம் பார்டருங்கள எல்லாத்துலையும் வந்துட்டு நம்ம எல்லா கலர் இல்லைன்னா சிகப்பு கலர் கொடுத்தோம்னா கூட ந நல்லா தெரியும் ப்ளூ க ப்ளூ கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி இருக்குது நம்ம அது பார்த்தீங்கன்னாவே அது பார்த்து இது பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு கலர் நான் உங்களுக்கு தரேன் அதில் உங்களுக்கு எந்த கலர் கரெக்டாக இருக்கோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் சரி ஓகே நீங்கள் கடைக்கிட்ட வந்துடுங்க நீங்கள்